ஆ சொல்லுங்கள் யார் ஆ எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் ஆ கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்களா எங்கே மிஸ் ஆயிருச்சுன்னு ஆ இப்போ ஐடென்டி கார்ட் மிஸ் ஆயிருச்சுனு சொல்லிவிட்டு நல்லா ஒரு கம்ப்ளைன்ட் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டிங்களா ஆ சரி இப்போ நியூ ஐடின் கார்டு வாங்குறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்குனா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக மெயில் மெயில் பண்ணனும் ஃபோட்டோஸ் வேணும் ரெண்டு ஃபோட்டோஸு ப்ளஸ்ஸு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம்மு உங்களோட நேம் வித்து இன்சியல் அதே மாதிரி உங்கள் ஃபாதர் நேம் வித்து இன்சியல் அப்புறம் கரெக்ட்டு அட்ரெஸ் இப்போ கரெண்ட்டாக இருக்கிற அட்ரெஸ் பெர்மனெண்ட் அட்ரெஸ் வேணும் ப்ளஸ் ஃபோன் நம்பர் வேணும் ப்ளஸ்ஸு உங்களோட ப்ளட் க்ரூப் வேணும் ஈமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வேர்ட்டில் வந்து ஃபார்மெட் பண்ணி செண்ட் பண்ணிவிடுங்க ஆமாம் ஐடி வந்து எடுக்கறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து வர்ற மாதிரி இருக்கும் ஒரு ஐடின் கார்டு வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஆவும் டேக் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஆகும் மொத்தம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரும் நாங்கள் ஐடின் கார்டு வந்து இது பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துருச்சுனா ஓகே இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்னும் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஆகும்மா அது வரைக்கும் என்னென்னா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள் நான் சைன் பண்ணி தரேன் சப்போஸ் எங்கேயாவது ஐடி தேவைப்பட்டுதுனா அந்த லெட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேம்மா தேங்க்ஸ்